காய்ச்சல் கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களைத் தடுக்க என்னென்ன நடைமுறைகளைப் பயன்படுத்தலாம் பெரும்பாலும் கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் பெரிய விபத்துகளை உண்டு பண்ணும் அதனால என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சிருக்கணும் நாம் இருக்கும் வீடு வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள் இல்லை நாம் இருக்கற வேலை செய்யக்கூடிய இடம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் சுத்தம் தான் முக்கியமான பங்கு சுற்றமா இரு நம்ம சுற்றமும் சுத்தமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொசுக்களால் பரவும் நோய்களைத் தடுக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னால் தண்ணீர் வந்து எங்கேயுமே தேங்க விடாம பாதுகாத்துக்கிடலாம் தண்ணீர் தேங்கலை அப்படின்னாலும் அந்த கொசு பரவுகிறத வந்து தடுக்கலாம் தண்ணீர் எப்பவுமே தேங்காமல் இருக்கலாம் அதே மாதிரி பழைய கழிவுகள் வந்து ஒரு சுழற்சி முறையில் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பழைய கழிவுகள் எங்கும் தேங்கக்கூடாது தேங்காமல் எங்கேயும் அந்த நீரோட்டங்கள் முறையாக இருந்ததுனா அப்படி இருக்கிற இடங்கள்ல கொசு வந்து அதிகமாக பரவாது அதே மாதிரி இலைகள் செடிகள் சின்ன சின்ன களைகள்லாம் நீக்கப்பட வேண்டும் அதுவும் சுழற்சி முறையில் தேவையில்லாத செடிகள் களைகளெல்லாம் நீக்கிவிட வேணும் பெருமையாக குப்பைகள் வந்து ஒரு நிறைய சேர்ந்துருச்சி அப்படின்னா அங்கே வந்து கொசு அதிகமாக பரவும் அதனால் எங்கெங்கலாம் குப்பை சேருதோ அங்கங்கேலாம் ஒரு சுழற்சி முறையில் அந்த இடம் சுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது அதே மாதிரி பழைய பொருள்கள் கழிவுப்பொருள்கள் தேங்கக்கூடாது நிலத்தடி நீர் வந்து திறந்து எதாவது இருந்திருந்ததுனா அதெல்லாம் ஒரு முறையாக மூடணும் அப்படிலாம் இருந்தாலே இந்த கொசு பரவாமல் தடுக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சல் நோய்களும் வராமல் தடுக்கலாம்